ரயிலை பற்றி விவரிக்கிறேன் டிரெயினில் வந்து போகிறது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த ஜன்னல் ஓரமாக உக்காந்துட்டு போகிறது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது சொல்ணும்னாக்கா வெளியூர் போகணுன்னா ரொம்ப ஈஸியாக போய்ட்டு வந்துடலாம் டைமிங் சேவ் சேவ் பண்ணலாம் சீட்டு இருக்கையும் நல்லா இருக்கும் தூங்குகிற வசதியும் நல்ல சௌகரியமாக இருக்கும் சாப்பாடு வசதி நல்லா சாப்பாடு வசதி கூட பரவாயில்லை நல்லாயிருக்கும் இன்ஜினுடைய சவுண்டு ஃபிரண்டு சவுண்டு நல்லாயிருக்கும் போகிற அந்த டிரெயின் போகும்போது அந்த சவுண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு அந்த உடைய வேகம் போகிற வேகம் அந்த சவுண்டு நல்லாயிருக்கும் அது ஒரு டிரெயின் ஒரு விசித்திரமான ஒரு இதுதான் டிரெயின் இருக்கும் அது ஒரு இருப்புப் பாதையில் போகிறதே ரொம்ப ஒரு அந்த வீல் மேலே போகிறதே வந்து ஒரு அதிசியமாகதான் இருக்கும் பார்க்கும் பாக்கிறதுக்கே இன்னும் டிரெயின் சொல்லணும்னாக்கா போய்ட்டு வர டிராவலிங் வந்து நல்லாயிருக்கும் உடம்பு இந்த டயர்ட் இல்லாமல் வலிக்காமல் நல்லாயிருக்கும் அது ஒன்று இருக்கு ரெண்டாவது சாப்பாடு மூணாவது அந்த ஜன்னல் ஓரத்தில் உக்காந்துட்டு போகிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும் நல்ல காற்று வசதி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பச்சை பசேல்னு உள்ளே போகிற மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லாயிருக்கும் மலைக்கு கீழே போகிற மாதிரி அடிவாரத்தில் போகிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்